நான் ரீசண்ட்டாக ஒரு டைனிங் டேபிள் வாங்கினேன் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதேனு சொல்லிட்டு நான் வாங்கிவிட்டேன் ஆனால் அதை வாங்கி வீட்டில் வைச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கனா அது வந்து கொஞ்சம் கண்ணாடியால் ஆன மாதிரி ஒரு டைனிங் டேபிளு அது வந்து நம்ம லைட்டாக எதனால் ஒரு இப்போ ஒரு வாட்டர் பாட்டல் கூட கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக நம்ம தூக்கி வைச்சா கூட உடஞ்சிடுமோ அப்படினு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது அந்த டைனிங் டேபிளெல்லாம் வந்து பார்த்தீங்கனா இப்போது வந்து எதனால் ஒன்னாகி க்ராக் ஆகிடுச்சுனா என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது அதுவும் வந்து சேர்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கனா உக்காந்து சாப்பிடுறதுக்கு கம்ஃபர்ட்டபளாக இருக்குது ஆனால் அது வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கா அப்படினு பார்த்தா குவாலிட்டியே இல்லை ஏன்னால் அது இப்படி லைட்டாக சேர் கொஞ்சம் அஜ்ஜஸ் பண்ணி உக்காரலாம் சொல்லிட்டு இப்படி நகத்துனா கூட அது வந்து பார்த்தீங்கனா உடயிற மாதிரிலாம் சத்தம் கேட்குது என்னடா இது நான் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கே பார்க்கவும் அழகாக இருக்கே அப்படினு சொல்லிட்டு நான் வாங்கிவிட்டேன் ஆனால் வந்து இந்த காஸ்ட் கம்மியாக இருக்கே வாங்கினது பார்த்தா சேர் வந்து ஒரு குவாலிட்டி உக்காந்து சாப்பிட கம்ஃபர்ட்டபிளாக தான் ஆனால் குவாலிட்டி இல்லை இப்படி நகத்துனா உடயிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸ்சில் இருக்கிறதுனால வந்து டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கனா கிளாஸாசில் இருக்குது அது கிளாஸ் வந்து அழகாக இருக்குதுனு அதையும் நான் பார்த்தோனே அழகாக இருக்கேனு சொல்லிட்டு வாங்கிவிட்டேன் பார்த்தா அதுவும் வந்து எதனால் ஃபோர்ஸாக வைக்க பயமாக இருக்கே யாருனால் தூக்கி எதனால் போட்டாங்கனால் டமாலுனு உடஞ்சிடும் போல் அந்த மாதிரி இருக்குது அந்த டைனிங் டேபிள் அதனால் ரொம்ப ஏன்டா வாங்கினோம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு பதிலாக ஒரு நல்லா காசு கொடுத்தே வாங்கியிருக்கலாம் போல் லோ குவாலிட்டியில் இருக்குது டைனிங் டேபிள் வேறு